எனக்கு பிடித்த எனக்கு பிடித்த நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்கூல் படிக்கும் பத்தாவது படிக்கிறதுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ரசிகர் ரஜினிகாந்த் மட்டும் தான் எனக்கு அவர் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதில் பெங்களூரில் பிறந்தாரு அவர் முதல் படம் வந்து அவர் பெங்களூரில் பொறந்து அவர் வந்து பஸ் கண்டெக்டர் ஆகி அதுக்கப்புறம் சினிமாவில் வந்தார் அவர் முதல் படம் வந்து அபூர்வ ராகங்கள் அந்த முதல் படத்துலேயே வில்லனாக தான் அறிமுகப்படுத்துனார் அறிமுகம் வந்தார் அதுலேருந்து படிப்படியாக உயர்ந்து அவர் படிப்படியாக உயர்ந்து ஃபஸ்ட்டு வில்லன் கேரெக்டர் மாதிரி அப்புறம் குணச்சித்திர நடிகராக இருந்து அப்புறம் வந்து ஸ்டைல் மன்னராக இருந்து இப்போது வரையும் சூப்பர் ஸ்டாராக இப்போது வளர்ந்து நிற்கிறாரு அவர் இன்னும் எழுபத்திரெண்டு வயது ஆனாலும் இன்னும் அவர் ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும் தான் இன்னும் நிலைச்சி நிற்கிறாரு அவர் ஒவ்வொரு படமும் வந்து ஒரு அவருக்கு ஒவ்வொரு படமும் வந்து புத்துணர்ச்சி ஏற்றுறமாரி ஒரு அவர் படம் பாத்தால் ஒரு மைண்டில் ஒரு சந்தோசம் வருது ஒரு ஸ்டைல் நம்மளுக்குள்ள ஒரு ஸ்டைல் தானாக வருது நம்மக்குள்ளே நம்மளும் ஒரு ஹீரோ மாதிரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதோடு அவர் ஒரு அவர் முதல் பாடல் அந்த ஓபனிங் சாங் மட்டும் ஒரு மக்களுக்கு ஒரு கருத்துப் பாட்டாக அதில் அமைகிறது அவர் எல்லா பாட்ஷாவாக இருக்கட்டும் படையப்பாவாக இருக்கட்டும் முத்து எந்திரன் அதேமாரி பல எவ்வளோ படம் அவ்வளோ படத்துலேயும் முதல் பாட்டு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஊக்குவிக்கிற ஒரு பாட்டாக இருக்கு ஒரு விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் முடி வெட்டுகிறவனுக்கும் எல்லா தொழிலுக்கும் ஏற்ற ஒரு பாட்டாக ஒவ்வொரு பாட்டுக்கும் அதில் அமைஞ்சிருக்கு அவரு பாட்டு ஃபைட்டு ஒரு ஸ்டைலு அவர் நடந்தால் ஸ்டைலு சிரிச்சால் ஸ்டைலு அவரோட பேசுனால் ஸ்டைலு எல்லாம் ஒரு ஸ்டைலாக ஸ்டைல் மன்னனாக இன்னும் வலவும் வலம் வருகிறார் அவர் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு அவர் இந்தியாவுக்கும் சூப்பர் ஸ்டார் உலகத்துக்கும் சூப்பர் ஸ்டார் அவர் தான் இதுக்கு முன்னே அபிஷேக் பச்சனாக இருந்தார் இப்போது அமிதாப் பச்சனாக இருந்தார் இப்போது அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஆகும் அவர் இப்போது வந்து லாஸ்டாக இப்போது ஜெயிலர் படம் நடிச்சின்னு இருக்கார் அந்த படம் மிகவும் பேன் இண்டியா படமாக அமையும் என்று இந்த தமிழ்நாடே நம்புது இந்தியாவும் நம்புது ஆனால் அவரோட எழுபத்தி ரெண்டு வயதில் இன்னும் வந்து அதே ஸ்பீடு அதே நடை அவரோட ஸ்பீடும் குறையில அவரோட ஸ்டைலும் கு யில இன்னும் ஒரே சூப்பர் ஸ்டார் இன்னும் வலம் வருகிறார் அவர் இல்லைனா வேற இந்தியாவுக்கு யாரும் கிடையாது ரஜினிகாந்த் தான் உயிர் ரஜினிகாந்த் தான் உயிர் மூச்சி அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் ஆறுலேருந்து அறுபது வரையும் அவரோட ஃபேன் தான் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ஜப்பானில் ஜப்பானில் ரசிகர்கள் அதிகம் அமெரிக்காவில் அதிகம் சைனாவில் அதிகம் எல்லா நாடுகளிலும் இந்த ரஜினியை தெரியாத ஒரு நபர் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா நாடுலையும் ஜப்பானில் முத்து படம் மட்டும் ஆயிரம் நாள் ஓடிச்சு அதற்கு காரணம் ரஜி ரஜினியோட ஸ்டைலு அவரோட பேச்சு அவரோட அவர் நடை எல்லாம் அவர் இல்லாமல் சினிமா சினிமாவே கிடையாது எல்லா நடிகரும் ரஜினிகாந்த் சாயலில் கொஞ்சமாச்சும் இருக்கும் அது அஜித் பண்ணிணாலும் சரி விஜய் பண்ணிணாலும் அஜித் சூர்யா பண்ணிணாலும் யார் பண்ணிணாலும் ரஜினிகாந்த் சாயலில் யாரும் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த ஸ்டைலுனு எங்கேயிருந்து வந்துதுன்னா ரஜினிகிட்டேயிருந்து தான் வந்துது இந்த சட்டை பட்டன் கழட்டி விடுறது கண்ணாடி போடுறது கூலிங் கிளாஸ் போடுறது ஸ்டைல் பண்ணுறது எல்லாம் இந்த ரஜினிகிட்டேயிருந்து தான் எல்லா நடிகரும் கத்துக்கின்னது இப்போது சினிமாவே இப்போது வலம் வரம் வலம் வருதுன்னா அது ரஜினிகாந்த் மூலியமாக தான் எல்லோருக்கும் தெரிஞ்சுது ரஜினிகாந்த் ஒரு ஆள் இல்லைனா சினிமாவே கிடையாது அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார் சிவாஜி இருந்தார் அதுக்கப்புறம் கமல் ரஜினி கமல் கமல் வந்து நடிப்பு நாயகன் உலக நாயகனாக இருந்தார் ஸ்டைல் மன்னன்னா யாருன்னா ரஜினிகாந்த் மட்டும் தான் அவர் இடத்துல இனிமேல் ஒரே ஷா ஒரே சூரியன் ஒரே நிலா ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்துனா அது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னா ஒரே ரஜினி ரஜினிகாந்த் மட்டும் தான் பஸ் கண்டெக்டராக இருந்து இப்போது வந்து சினிமாவின் உச்சக்கட்ட நடிகராக வலம் வருகிறார் அவர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தேங்க்யூ ரஜினி வாழ்க